ஹலோ சார் வணக்கம் சார் ஹலோ ஸ்விகிங்களா சார் சார் வணக்கம் சார் ஒன்றும் இல்லைங்க சார் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஆமாம் ஆமாம் வெட்னஸ்டே டூ டேஸ் முன்னாடி வெட்னஸ்டேஸ் ஆமாம் ஆமாம் வெட்னஸ்டே காலைல ஒரு நயன் ஓ க்ளாக் இருக்கும் சார் நயன் ஓ க்ளாக்குக்கு வந்து ஆமாம் நயன் ஓ க்ளாக் டூ டென் ஓ க்ளாக் இருக்கும் அப்போது வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சாப்பாடு ஆடரு பண்ணிருந்தாங்க சார் உங்கள் கம்பெனிக்கு வந்து உங்கள் கம்பெனியில் வந்து சாப்பாடு ஆடரு பண்ணியிருந்தோம் மத்தியானம் லன்ச் ஆடரு பண்ணியிருந்தோம் மத்தியானம் லன்ச் ஆடரு பண்ணியிருந்தோம் ஐம்பது சாப்பாடு ஆடரு பண்ணியிருந்தோம் ஐம்பது சாப்பாடு பல்க் ஆடரு பண்ணியிருந்தோம் அது என்னன்னா நீங்கள் வந்து உங்கள் இதில் நாங்கள் நெட்டில் தான் ஆடரு பண்ணியிருந்தோம் ஆன்லைனில் தான் ஆடரு பண்ணியிருந்தோம் அது என்னன்னா சாப்பாடு வந்துச்சு ஆனால் அதில் நிறையா குறஞ்சி போய்டுச்சி சார் பொருள்லாம் குறஞ்சி குறஞ்சி இருந்துச்சு நிறையா பொருள் குறஞ்சி குறஞ்சி இருந்துச்சு ஆமாம் ஆமாங்க சார் என்னங்க சார் இது மாதிரி பண்றீங்க உங்கள்கிட்ட நல்ல முறையில் இருக்கும்னு தான் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம் நீங்கள் இது மாதிரி பண்ணலைங்களா சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் உங்கள்கிட்ட தான் ஆடரு பண்ணியிருந்தோம் நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க

அது ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ்ஸும் பண்ண மாட்றீங்கள் ஆமாம் எத்தனையோவாட்டி ஃபோன் பண்ணியாச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியே தெரியலை ஆமாம் இது மாதிரி பண்ணால் என்னங்க சார் பண்ணுறது இப்போ நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன் சார் உங்களுக்கு ரீபேமெண்ட் கேக்கலாம்னு இருக்கேன் உங்கள்கிட்ட ரீபேமெண்ட் கேக்கலாம்னு இருக்கேன் அந்த ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்குங்களா அப்படிங்களா இருக்கு ஆமாங்க சார் பில் இல்லையே ஆன்லைனில் தான் ஆடரு பண்ணோம் பில் கொடுக்கலையே ஆமாம் ஆமாம் இப்போது நாங்கள் வெப்சைட்டில் போய் அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்து எதாவது பில் எடுக்கலாங்களா சரி சரி எடுக்கலாம் சரி சரிங்க சார் அப்படியே எடுத்தால் அந்த இது ரீபேமெண்ட் பண்ணிக்கிறீங்களா சரி சார் அது எப்படி சார் எந்த வெப்சைட்டில் சார் போய் அதை எங்கே சார் பார்க்கணும் அது எப்படி பார்க்கணும் சரி ஆமாம் ஆடரு பண்ணோம் அந்த பேஜில் போய்ட்டு சரி சரி சரி சரி அந்த லாஸ்ட் லாஸ்ட் ஆர்டர்ன்னு இருக்குமா சரி அந்த லாஸ்ட் ஆர்டரை க்ளிக் பண்ணியாச்சு சரி அதை க்ளிக் பண்ணால் எதுவுமே வரலைங்களே சார் ஆமாம் லாஸ்ட் ஆடர்ன்னு போட்டு அந்த ஆடரு பண்ண அமௌண்ட்டு மட்டும் தான் இருக்குது வேற எதுவுமே இல்லையே பில்லுலாம் இல்லையே என்னான்ன ஐட்டம் பண்ணோம் எந்தெந்த சாப்பாடு நாங்கள் கேட்டோம் அந்த இதுவெலாம் இல்லையே அதில் இத்தனை வெரைட்டி கேட்டோம் என்னென்ன கொடுத்தோம் அதலாம் வரலையே ஆமாங்க சார் ஆமாம் நாங்கள் இந்தெந்த வெரைட்டி கேட்டோம் என்னென்ன சாப்பாடு குறையிது அதலாம் அதில் தெரிய மாட்டேங்கிதே பார்த்தா ஆமாம் ஓ ஹிஸ்ட்ரி பார்க்கலாங்களா ஆர்டர் ஹிஸ்ட்ரி இருக்குது ஆமாம் அதில் போனால் பில் இருக்குமா எல்லாமே இதோடையும் இதோ இருங்க சார் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பார்க்குறேன் சார் பார்க்குறேன் பார்த்துட்டு சொல்கிறேன் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் பார்த்துட்டு சொல்கிறேன் ஆமாம் இருக்குது சார் ஆமாம் ஆமாம் ஆமாம் அது டைம் இருக்குது டேட் இருக்குது ஆமாம் முந்தாநாள் வெட்னஸ்டே வாங்குனோம் டேட் இருக்குது டைம் இருக்குது சாப்பாடு எத்தனை மணிக்கு ஆடரு கொடுத்தோன்றது இருக்குது இருக்குது இருக்குங்க சார் இருக்குது இருக்குது இருக்குது இருக்குங்க சார் இருக்குது சரி இப்போது அதை எப்படி சார் டௌன்லோட் பண்ணலாம் ஆமாம் அது வேணும் ஓ லாஸ்டில் இருக்குங்களா ஆமாம் இருக்குது டௌன்லோட் ஆர் பிரிண்ட்னு இருக்குது அதை கொடுத்தாச்சி சார் சரி டௌன்லோட் ஆகிடுச்சி சார் இப்போ எப்படி சார் க்லெய்ம் பண்றது டௌன்லோட் பில் எடுத்தாச்சு சரி ஆமாம் அதான் நாங்கள் தான் ஏற்கனவே செக் பண்ணிடோமே செக் பண்ணியிருக்கோம் ஆமாம் மறுபடியும் செக் பண்ணனும் எந்தெந்த சாப்பாடு அன்னிக்கு வரலையோ அதை ரிமைண்டர் பண்ணி அதை குறிக்கணும் சரி குறித்தாச்சி ஆமாம் ஏகப்பட்ட ஐட்டத்துக்கு மேலே குறையிது சார் ரேட் குறையிது சரி சரி சார் இப்போ என்ன சார் பண்ணனும் ரீபேமெண்ட் பண்ணனும்னா சரி சரி எந்தெந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு குறஞ்சிதோ ஆமாம் போட்டோ எடுத்திருக்கோம் நாங்கள் சாப்பாடு நாங்கள் வாங்கி வச்ச அன்னைக்கே போட்டோ எடுத்திருக்கோம் தெளிவாக எல்லாத்தையுமே எடுத்திருக்கோம் போட்டோ எடுத்திருக்கோம் ஆமாம் இந்த மாதிரி எதாச்சும் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு தான் நாங்கள் தெளிவாக எடுத்தே வச்சிருக்கோம் ஆமாம் ஆமாங்க சார் ஆமாம் ஆமாம் சரிங்க சார் ரசீது எடுத்தாச்சு செக் பண்ணியாச்சு இப்போ என்ன சார் பண்ணனும் சரி சரி சரிங்க சார் சரி குறித்தாச்சி அதை இப்போ யாருக்கு அனுப்பனும் உங்களுக்கு அனுப்பனுமா சரி போட்டோ எடுத்து அனுப்பனும் சரி அனுப்பிச்சூட்டுட்றேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சூட்டுட்றேன் இப்போ ரீபேமெண்ட் பண்ணுவீங்களா சார் ஆமா நீங்கள் செக் பண்ணுவீங்க செக் பண்ணிட்டு ரீபேமெண்ட் பண்ணுவீங்க எவ்வளோ சார் செவன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் கொடுப்பீங்க நாங்கள் நூறு ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கிருந்தோம்னால் நீங்கள் எங்களுக்கு எழுபத்தஞ்சி ரூபா கொடுப்பீங்க எப்படி சார் இது நீங்கள் கொடுக்காத பொருளுக்கு நீங்களே பெனாலிட்டி போடுறீங்கள் இருபத்தஞ்சி ரூபா கம்மி பண்ணிட்டு கொடுக்குறீங்க கொடுக்காத பொருளுக்கு நாங்கள் எங்கே காசு கேட்குறோம் நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி இதை வச்சிக்கிட்டு தான் கொடுப்போங்குறீங்க இதலாம் என்ன சார் இது என்னங்க சார் சொல்லுங்கள் கொடுக்காத பொருளுக்கு எப்படி சார் இது இது மாதிரி பண்ணால் என்ன சார் பண்றது நாங்கள் ஏன் சார் சொல்லுங்கள் சார் கொடுக்காத பொருளுக்கு எப்படி நாங்க எப்படி இது பண்ண முடியும் இது மாதிரிலாம் செய்யாதீங்க சார் காசு என்ன சும்மாவா கிடக்கு சொல்லுங்கள் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்களாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐம்பது பேருக்கு சாப்பாடு ஆடரு பண்ணோம் இருபது பேருக்கு மேல் சாப்பாடு குறையிது இப்போ காசு ரீபேமெண்ட் பண்ணனுன்னா நீங்கள் பண்ண மாட்றீங்க இது மாதிரிலாம் நாங்கள் பார்த்தது அதிகம் சார் எதனால் ஆயி போயிருங்க ஆமாம் நெக்ஸ்ட் டைம்லாம் இது மாதிரி பண்ணாதீங்க சார் ஆமாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க ஆமாம் சாப்பாட்டுக்கு காசுன்னால் என்ன சும்மாவா கிடக்கு இது மாதிரி பண்ணாதீங்க சார் சரிங்களா சரி ஓகே நான் அனுப்பிச்சூட்றேன் குறித்திட்டு அங்கே ரீபேமெண்ட் பண்ணுங்க ஆமாம் ஆமாம் இந்த நம்பர் தான் இருக்குது கூகுள் பே இருக்குது நான் ஆன்லைனில் தான் பே பண்ணேன் அந்த பேங்க் அகௌண்ட்டுக்கே போயிருக்கும் நீங்கள் அந்த அகௌண்ட்க்கு அனுப்பிச்சூட்ருங்க சரிங்க சார் சரி ஓகே தேங்க்ஸ் ஓகே ஓகே